குழாய் நீருன்னு எடுத்துக்கிட்டீங்கனா இந்த சுற்றி எங்கள் ஊர் சுற்றி வட்டாரத்தில் எங்கள் ஊரில் மட்டுந்தான் டெய்லியும் தண்ணீ வரும் எப்புடின்னா ஒரு ரெண்டு இடத்துக்கு இங்கே ஒரு பஸ்ட்டு ஒரு போர் போட்டாங்க அதில் கொஞ்சம் தண்ணீ கிடைக்கல அதனால பக்கத்தாண்ட போர் போட்டாங்க டெய்லியும் தண்ணீ வரும் காலையில் காலையில் அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கே எடுத்துவிட்டுருவாங்க எங்கள் ஊரில் அது ரொம்பவே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இதுலேயும் பார்த்துக்கிட்டீங்கன்னா சுற்று வட்டாரத்தில் சுத்தமான தண்ணீ டெயிலியும் கிடைக்குற தண்ணீ அதுவும் காலையிலே கிடைக்குற தண்ணீனா எங்கள் ஊரு மட்டுந்தான் எங்கள் ஊரில் மட்டுந்தான் கிடைக்கும் கன்னியாம் ஊரு அதே மாரி வீட்டுக்கு வீடு ஒரு பைப்பு போட்டுருக்காங்க அது ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அதை நினச்சா ரொம்ப பெருமையாகவும் இருக்குது எங்கள் ஊரை நினச்சி வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு பைப்பு டெயிலியும் தண்ணீ எக்ஸ்ட்ரா வேற இன்னும் பைப்பு போட்டுக்குறாங்க சுத்தமான தண்ணீ கிடைக்குது இது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக பெருமையாக இருக்குது